தர்மபுரி மாவட்டத்தில் பற்றி சொல்லணும்ன்னா நிறைய தகவல்களை நம்ம பரிமாறிக்கலாம்

அதில் முதலில் பார்த்திங்கன்னா மாவட்ட தலைவர்களை பற்றி நம்ம சில கருத்துகளை பரிமாறிக்கலாம் நம்மளுடைய தர்மபுரி மாவட்டம் மு முதன்மையில் தகடூர் நகரமாக இருந்தது அதற்கு பிறகு சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிந்து தர்மபுரி மாவட்டமாக இருந்தது தர்மபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்து மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு தர்மபுரி கிருஷ்ணகிரி என்ற இரண்டு மாவட்டங்களாக பிரிந்துவிட்டது தர்மபுரி மாவட்டத்தில் சிறப்பு வாய்ந்த கோயில் நகரமாகவும் சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் அதிகமான காடு பகுதிகளையும் கொண்டது இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான தொழில் விவசாயம் விவசாயத்திலிருந்து சில மக்கள் செய்யமுடியாமல் வேறு மாநிலத்திற்கு சென்று விடுகிறார்கள் குறைவான ஊதியம் என்பதனால் அதனால் தற்போதைய சூழ்நிலையில் தர்மபுரி மாவட்டம் நல்ல ஒரு புகழ் வாய்ந்த மாவட்டமாக தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிறது அதற்கடுத்தாற் போல் தர்மபுரி மாவட்டத்தினுடைய மிக முக்கிய சுதந்திரப் போராட்ட தியாகி தியாகி சுப்ரமணிய சிவா இவர் வந்து வத்தலக்குண்டு அந்த பகுதியில் பிறந்து சுதந்திரத்துக்காக அதிகமான சிறை சென்ற ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் காலப்போக்கில் தர்மபுரி மாவட்டம் பாப்பாக்கோட்டு பகுதியிலிருந்து நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீர்த்த தியாகி மேலும் இவரை பற்றி இன்னும் விரிவாக காண்பதனால் விவரமாக கூறவேண்டுமென்றால் இவர் வந்து முக்கியமான இவருடைய கருத்து என்னென்று பார்த்தீங்கன்னா ம் குழந்தைகளுக்கு கல்வியை புகட்ட வேண்டுமென்பதில் இவர் அதிகமான ஆர்வம் கொண்டிருந்தவர் இருந்த போதிலும் காலத்தின் சூழ்நிலையால் இவர் தவறிவிட்டார் இவருடைய நண்பர் சுப்புராவ் இவரும் சிறந்த ஒரு தியாகி மற்றபடி தர்மபுரி மாவட்டம் அதிகமான தொழில் வேண்டுமென்கின்ற எண்ணம் மக்களிடையே இருக்கிறது ஆனால் வருகின்ற ஆள்கின்ற ஆட்சியாளர்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்களே தவிர அதை பற்றி கண்டு கொள்வதில்லை அதிகமான காடுகளை கொண்டிருந்தாலும் மழைப்பொழிவு என்பது இருக்கின்றது ஆனால் அது மக்களினுடைய தேவைக்கு இல்லாமல் வீணாக கடலிலே செல்கிறது அதை பாதுகாப்பாக வைப்பதில் தவறிவிடுகிறார்கள் அதனால் சராசரி மக்கள் நிலையை மக்கள் தொகையை கொண்டிருக்க கூடிய மாவட்டம் அதிகமான நீர்வீழ்ச்சிகளை கொண்ட மாவட்டம் ஆறுகள் இருக்கக்கூடிய மாவட்டம் மழைப்பொழிவும் இருக்கிறது ஆனால் அதை சரியாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு காடுகள் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்து கொண்டிருந்தால் இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் நல்ல வசதி வாய்ப்புடன் வாழக்கூடிய வகை உள்ளது அவருடைய சமுதாயம் இன்னும் மேன்மேலும் வளரும் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியும் மேன்மேலும் உயரும் நல்ல மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் புகழ் வாய்ந்த கோயில் அதிகமாக இருக்கிறது ம் வேறு என்ன சொல்லுவது என்றால் புளிகள் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் மாமசூல் மகசூல் அதிகமாக கிடைக்கிறது வேளாண்துறையில் காய்கறிகள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் இது இது இது போன்று நம்முடைய மாவட்டத்தைப் பற்றி தனக்கு தெரிந்த தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்